இல்லை என்னோடைய சேமிப்பு பார்த்திங்கன்னா எனக்கு கையில் பணமில்லை எதாவது அவசரம் அப்படின்னா அப்போ உதவறத்துக்கு தான் நான் சேமித்து வைக்கிறது ஸோ அதனால் இந்தமாதிரி ஆராய்ச்சி பண்ணதில்லை